எட்டு லட்சத்து ஐம்பத்து மூணாயிரத்து ஐநூறு மூன்று லட்சத்து எண்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு ஐந்து லட்சத்து ஐம்பத்து மூணாயிரத்து நூற்றி இருபத்தி மூணு ஏழு லட்சத்து எழுவத்தி ஏழாயிரத்தி ஏழ்நூறு ஐந்து லட்சத்து நாற்பத்தி நாலாயிரத்து தொளாயி